நிறையா சேனல்ஸ் பார்ப்பன் நியூஸ் சேனல்ஸ் தமிழ் தான் அது நாங்கள் தமிழ் தான் அதிகம் பேசுவோம் நான் தமிழ் சேனல் அதிகமாக பார்ப்பன் மோஸ்ட்லி நியூஸ் அதிகமாக கேட்பன் அதையும் கேட்பன் பார்ப்பன் லோக்கல்லையும் இருக்கேன் ஸோ அதலாம் எனக்கு பார்க்கமாட்டன் தமிழ் சேனல் நிறையாப் பார்ப்பன் நிறையா கேட்கணுன்னு ஆசையாக இருக்கும் அதனால கேட்பன் நிறையா இதுமாதிரி பண்ணனும் இதுமாதிரி கேட்கணும் இன்பர்மேஷன்லாம் அதுலருந்து கற்றுக்குணும் அதுமாரிலான் நிறையா இருக்கு அதனால செய்திகள் நிறையா கேட்பன் பார்ப்பன் நாங்களும் தமிழ் தான் இருக்கு இருக்கு அதலாம் மோஸ்ட்லி இருக்கு நான் அதிகமாக கேட்பன் பார்க்குணும் அதிகமாக தோணும் நான் செய்தி அதிகமாக பாக் கேட்பன் பார்ப்பன் நிறையா இருக்குது இதுமாதிரி சொல்லிகிட்டே போலாம் எங்களுக்கு தமிழ் தான் தமிழ் நியூஸ் அதிகமாவே கேட்பன் பார்ப்பன் மழைவரும்போது அதுமாதிரி இருக்கும்போதெல்லான் அதைக் கேட்டால் இன்னும் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் அதுனால் பார்த்து இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டு ஓ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி இருக்கும் நிறையா தெரிஞ்சிக்லான்ல நியூஸில் செய்தியைக் கேட்குறது அதுதானே கேட்குறோம் அதனால அது கேட்டால் கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும் இது தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லாம் இதுமாதிரி இருக்கு நீங்கள் பார்த்து இருங்க அதுமாதிரி செய்தியைப் பார்த்து நம்ம சொல்லலாம் அதனால மோஸ்ட்லி நான் செய்தி அதிகமாக பார்ப்பன் நாங்கள் தமிழ்ல தான் கேட்போம் பார்ப்போம் அதிகமாக இருக்கும் அதனால நல்லா பேசுவோம் நிறையா இருக்கு அதுமாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கலாம் நிறையா இருக்கு